ஆ சொல்லுங்கள் சார் சார் ரோடு வேலை ப ஒரு அறுபது பர்சண்டேஜி நடந்துருச்சு சார் அது வந்து பார்த்தீங்கன்னா சில பில்லு வந்து பாஸ் ஆகாம இருக்குது ஆட்களுக்கு கூலி வந்து தரணும் கல்வெட்டு கட்டிகிட்ருக்காங்க தண்ணி மழை பெய்து அந்த ட்ரைனேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ தண்ணி வந்து நிற்கிது பள்ளத்தில் அது வந்து எடு எடுத்துவிட்டு மற்ற வேலையை பார்க்கணும் சார் கொஞ்சம் கொஞ்சம் கால அவ

சார் சார் சார் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் கொஞ்சம் எப்படி சொல்வது ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காலத்தில் முடிச்சிடலாம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாசத்தில் முடிச்சுட்லாம் சார் கொஞ்சம் எக்ஸ்டர்ன் சார் நான் இல்லை சார் இப்போ எடுத்ததுனால் எடுத்ததினால பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்ததினால மட்டும் நாங்கள் மழை டைமில்தான் அந்த ரோடு கான்ட்ராக்டே எடுத்தோம் நாங்கள் போ இது மழைக்கு இப்போ பார்த்தீன்னா கால கால பருவமழை மழை பேஞ்சுட்ருக்கு சார் அது அதுக்குதான் சார் இப்போது இல்லல்லை ஆள் இப்போது வேறு இப்போ வேறு தீபாவளி வருது சார் அதுக்காக மா தீபாவளி முடிஞ்சுதான் ஒர்க்குக்கு நிறைய ஆள் வந்து இறங்கறாங்க அதுக்கு இன்னும் ஒரு இந்த இந்த தீபாவளி இந்த பத்து நாள் பொறுத்துக்குங்க சார் அடுத்த பத்து நாளில் முடிச்சுர்லாம் சார் ஈஸியாக முடிச்சிடலாம் நீங்கள் அவ்வளோ நாள் கூட டைம் கேட்டது எதுக்குன்னால் இந்த மழை பேஞ்சு தண்ணி ட்ரைனேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு கட்டுற இடத்துலலாம் கொஞ்சம் நிற்கிது குறையா நிற்கிது அதெலாம் முடிச்சுட்டு முடிக்கிறத்துக்குதான் அந்த கொஞ்சம் சோ வாட்டர் சோர்ஸ் கொஞ்சம் எடுக்கணும் அது ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபது லோடு மண் வைச்சா இருபது லோடு ஜல்லி வச்சால் ரோடுக்கான வேலைகளும் நடந்துகிட்டுதான் இருக்குது அதுக்கான மூலப்பொருளும் வந்து சேர்ந்துட்டுதான் இருக்கு நீங்கள் வந்து தொழில்நுட்ப ஆளுகள் ஓவர்ஸ்ஸு இன்ஜினியர்ஸெலாம் ரோட்டுக்கு வந்து செக் பண்ணுறாங்க சார் நீங்களாம் நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்குறீங்க உங்கள் உங்கள் ஆளுங்களே கூட வந்து வேலை வேலை செய்றாங்கள்லை அவங்கள அவுங் அவங்க வந்துதான் பார்க்குறாங்க சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அவங்களே நேரில் பார்க்குறாங்க இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறாங்க சார் சார் சார் வெயிட் பண்ணுங்க சார் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டர்ன் பண்ணுங்க சார் நாளை ஓக் ஓகே